எங்கள் பகுதியிலையும் எல்லாம் பசங்கெல்லாம் நல்லா விளையாடுற பசங்கள் நிறையா இருக்கிறாங்க பசங்கள் பொண்ணுங்கள் எல்லாமே எல்லாம் நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் அவங்க எதிர்கொள்கிற சவால் என்னன்னா பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனை குடும்ப சூழ்நிலை வெளியில் போக முடியாதது ஆ பொருளாதார சூழ்நிலை முக்கியம் அது இல்லாமல் அவுங்களால் வெளியில போ முடிகிறது இல்லை இதுதான் சவால் வேற ஒன்றும் இல்லை